நேற்று நான் உங்கக்கிட்ட வந்து இடியாப்பம் மேக்கருதான் வேணுன்னு சொல்லி கேட்டேன் ஆர்டர் போட்டிருந்தேன் சிக்ஸ் பிளேட் இருக்கும் ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஆனால் நீங்கள் எனக்கு அனுப்பினது வந்து மினி இட்லி பிளேட் மினி இட்லி பிளேட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நாலு பிளேட்டு தான் இருக்குது அதை அனுப்பியிருக்கிங்க இது வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது இல்லைன்னா கூட அதை நான் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் மினி இட்லி பிளேட்டு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது நீங்கள் இப்போ வந்து எனக்கு அதை அனுப்பியிருக்கிங்க நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் மேக்கரு தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு இடியாப்பம் மேக்கரை அனுப்புங்கள் அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு நீங்கள் பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள்